என்ன இருக்குது ஐட்டம் என்ன இருக்குது ஆ சரி எனக்கு ஒரு மசாலா ரோஸ்ட் ஒன்று கொடுத்தர்றீங்களா வேறு வேறு என்ன ஐட்டம் இருக்குது உங்கக்கிட்டே இல்லை டிஃபன் ஐட்டத்தில் எனக்கு மசாலா ரோஸ்ட் ஒன்று கொடுத்துருங்க அதுக்கப்புறம் டீ காஃபி ஏதாச்சும் இருக்குதுங்களா டீ காஃபியில் ஏதாச்சும் வெரைட்டிக்குன்னு ஏதாச்சும் இருக்குதுங்களா மசாலா டீ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆ எனக்கு மசாலா டீ ஒன்று கொடுத்துருங்க மசாலா காஃபி ஒன்று கொடுத்துருங்க இது ரெண்டுலேயும் ஒவ்வொன்று கொடுத்துருங்க அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆம்லெட் ஒன்று கொடுத்துருங்க உங்கள் ஹோட்டலில் எந்த மாதிரி டிஷ் வந்து ஃபேமஸ் சாம்பார் வடைங்களா ஆ சரி எனக்கு ஒரு சாம்பார் வடை தயிர் வடை இருக்குதுங்களா ஆ எனக்கு அப்போ ஒரு சாம்பார் வடை ரெண்டு தயிர் வடை ரெண்டு கொடுத்துருங்க இது ஸ்வீட் இது ஸ்வீட் ஐட்டத்தில் என்ன இருக்குது வேண்டாம் அது வேண்டாம் கூல் ட்ரிங்ஸ் ஒன்று கொடுத்துருங்க ஆ சரி லெமன் சோடா ஒன்று கொடுத்துருங்க அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் ஒன்று கொடுத்துருங்க ஐஸ்கிரீமில் என்ன ஃபிளேவர் இருக்குது ஓகே எனக்கு வெண்ணிலா ஃபிளேவர்லேயே ஒரு ரெண்டு கொடுத்துருங்க என்னென்னன்னு சொல்லட்டுங்களா ஒரு மசாலா பூரி ஒன்று ரெண்டு ஆம்ப்லேட்டு டீ காஃபி ரெண்டுலேயும் மசாலா இதுதான் அதுக்கு அப்புறமேட்டு ஐஸ்கிரீம் ஒன்று கொடுத்துருங்க ஓகேங்களா